ஆமாங்க மேடம் நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் மேடம் ரெண்டு நாளெலாம் லீவ் இல்லை எக்ஸாம் வரப் போகுது எக்ஸாம் வேறு வரப் போகுது நல்லா படிக்கணும் லீவ் இப்போ பிரின்சிபால் சார் யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது அவங்குடைய ஆணை பிரின்சிபால் சார் வந்து யா இது லீவு கொடுக்கக்கூடாது யாருக்கும் எந்த ஸ்டூண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் அதுக்குதான் அது

ஆ சரிங்க மேடம் சரி சிலபஸு சொல்லியிருக்கேன் வர வரும் போது மறக்காமல் எக்ஸாமுக்கு படிச்சுசிட்டு வரச் சொல்லிடுங்க

சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி இருக்கணும் ஃபுல்லாக எக்ஸாமில் அப்போ தான் தரவாக படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுத முடியும் ம் பாப்பா படிக்கிறாங்க நல்லா தான் படிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை வீட்டில் கொஞ்சம் நீங்கள் தான் படிக்க வைக்கணும் இங்கெல்லாம் கரெக்டாக தான் படிக்கிறாங்க அவங்க எங்கள் கிட்டே வரைக்கும் எங்கள் ஸ்டூடண்ட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தான் இந்த டிவி பார்க்குற நேரம் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற நேரமெல்லாம் நீங்களாக கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணணும் ஆ ஆ அதுக்கப்புறம் இந்த சில சில சில சில இடங்கள்ல நேராக விளையாடுறது இது மாதிரி இடத்தெல்லாம் போகிறதெல்லாம் கொஞ்சம் கண்டித்து வைக்கணும் விளையா ம் அம் சரிங்க மேடம் ப்ரின்ஸ் ப்ரின்சிபல் க கேட்டு கொஞ்சம் சொல்கிறேன்

ஆ சரிங்க மேடம்